இப்போது நம்ம பைக்ல நீண்ட நேரம் பயணம் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா பைக்லேயும் பயணம் செய்ய முடியாது ஹை சிசி பைக்கும் இருக்குது லோ சிசி பைக்கும் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னா ஹை சிசி பைக் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம சீக்கிரம் டையர்ட்டாக மாட்டோம் ஆனால் லோ சிசி பைக் நம்ம போனாலே நமக்கு முதுகு வலியெலாம் வந்துடும் அப்புறம் பேக் பெயின் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம ஹை சிசி பைக்ல போகிறதே நல்லது தான் நம்ம போகிறப்ப கண்ல தூசிலாம் நிறையா படும் அதனால நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ரோட் சைட்லாம் ரொம்ப மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யும் அதனால நம்மை பார்த்து போகிறதும் நல்லது தான் நம்ம நீண்ட நேரம் பயணம் செய்யும்போது நமக்கு உடம்பு சீக்கிரம் டையர்டாகிடும் அதனால டையார்டாகும்போது நம்ம பயணம் செய்யக்கூடாது பைக்கை நிறுத்திவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம பயணம் செய்யணும் அதுமாரி ஃபுட் என்ன சாப்புடுறன்றது ஃபஸ்ட் முக்கியம் எல்லா ஃபுட்டையும் நம்ம சாப்பிட முடியாது ஹைஜீனிக்கான ஃபுட்டை தான் நம்ம சாப்பிட முடியும் ஹைஜீனிக்கான ஃபுட் நம்ம போகிற வழியிலே கிடைக்காது அதனால நம்ம என்ன சாப்பிட போகிறோம் என்றதை கொஞ்சம் நல்லதாக சாப்பிட்றது நல்லது அதுமாரி கூல்டிரிங்க் சாப்புடுறது ரொம்ப நல்லது அதுவும் எல்லா கூல்டிரிங்க்ஸும் சாப்பிடக்கூடாது லெமன் ஜூஸ் அதுமாரி நம்ம ஃபுட் டைஜிஸ்ட் ஆகிற மாரி செரிமானம் ஆகிற மாரி உள்ள ஃபு டிரிங்க்காக தான் நம்ம சாப்பிட்ணும் லாங் டிராவல் பண்ண போகும்மோது கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது தான் நம் இப்போது ஒரே டிராவல்லே இருக்கக்கூடாது நம்ம உடம்பு சீக்கிரம் டையர்டாகிடும் அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போகிறது தான் நல்லது போய்ட்டு வரும்போது பார்த்து போய்ட்டு வரணும்